தோட்டம் தோட்டக்கலையில் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோட்டம் த தோட்டம் தோட்டம் பராமரிக்கிறது நான் செய்கிறத பார்த்துட்டு எனக்கு அடுத்தது வந்து என் மனைவி அவங்க வந்து என் கூ நான் செய்கிறதலா பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பரவாலேயே இவரு இவ்வளோ வேலைகள் செய்கிறாரே நாம்மளும் அவங்களுக்கு பங்காளிப்பு தரலாமேனு சொல்லிகிட்டு என்ன பண்ணாங்கள் அவங்களும் வந்து எனக்கு சப்போர்ட்டின் எனக்கு சப்போர்டின் மட்டும் இல்லாதல் நான் நான் இல்லாத நேரத்தில் வந்து என் எ இடத்தில் இருந்துகிட்டு அதுக்கான முக்கியத்துவம் தந்து அந்த பொறுப்புகளை எல்லாதுமே அந்த செடியே செடிகளை தண்ணி பாச்சிகிறது தான் இருந்தாலும் சரி அடுத்து மருந்து தே மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் சரி அதாவது அதில் காய்கிற காய்களை அறுவடை செய்கிறது இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க கள கோத்துகிறது அதை பராமரிக்கிறது எல்லா வேலையுமே அவங்க வந்து அதிகமாக இன் ஈடுபாடு செஞ்சு எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாதியுமே அவங்க எடுத்துகிறாங்கள் அதை வந்து முழுமையாக அவங்க டேக் ஓவர் பண்ணி அதை வந்து பார்த்துகிறது பார்த்துன்னு அதை சரியான முறையில் பராமரிக்கிறாங்க என்ன தவிர்த்து அதிகமான அதிகமான ஈடுபாடு என்ன பார்த்து பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கனா அவங்க வந்து அதிகமான ஈடுபாடு வந்து அதில் செலுத்தி அவங்க சிறந்த முறையில் அதை பராமரிக்கிறாங்கள்